நான் கலை கண்காட்சி இது மாதிரி நிறைய அவர்னஸ் அவர்னஸ் தர ப்ரோக்ராமு அதுக்கப்புறம் புக் ஃபேர் இது எல்லாம் பாத்திருக்கேன் நாங்கள் ஸ்கூல் டேஸ் படிக்கும்போது இதெல்லாம் போட்டுருக்காங்க நிறைய ஸ்கூல் டேஸில் வந்து எக்ஸிபிஸன் அது மாதிரி வைச்சாலே நாங்கள் கண்காட்சி மாதிரி தான் பார்ப்போம் அது நல்லாயிருக்கும் ஒன்னொன்றுக்கும் இப்போ சேவ் வாட்டர் ரெயின் மழை மழை நீரை எப்படி சேகரிக்கிறது அதுக்கப்புறம் பொலுயூஸன்னலாம் எப்படி கட்டுப்படுத்துறது சவுண்டு இப்போ நிறைய ட்ராபிக்லலாம் சவுண்டு அதிகம் அப்படிலாம் கேட்கும் அதெல்லாம் வந்து சவுண்ட் பொல்யூஸன் ஏற்படுத்தும் அதே மாதிரி ரெயின் மழைலியே ஆசிட் ரெயின் இது மாதிரிலாம் ரொம்ப ஆசிட் ரைன்லாம் ரொம்ப புவி வந்து ரொம்ப வெப்பமடைஞ்சுடுச்சினா அதெல்லாம் வரும் அப்போ ஓசோன்லலாம் ஓட்டை வந்து ஓட்டை விழுகுது நம்ம அட்மாஸ்பியரில் இருக்க சிஓ டூ லெவல் அதிகமாகறதுனால அது வந்து ஓசோன் படலத்துலேயே ஓட்டை போட்டு டைரக்ட்டாக அந்த சன்னோட லைட் வந்து நம் மேலே படுது அப்போ அதனாலேயே வந்து ஸ்கின் அஃபக்ஸன் நிறைய வரும் அது மாதிரி நிறைய அவார்னஸுக்கான கண்காட்சி அதாவது எக்ஸிபிஸன் மாதிரி ஸ்கூல் டேஸில் வச்சுருக்காங்க பாத்திருக்கோம் அப்புறம் புக் ஃபேர் கூட போய்ருக்கேன் புக் ஃபேர் வந்து அப்துல் கலாம் சார் பொன்மொழிகள் நல்லாயிருக்கும் அந்த புக் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் அப்புறம் குக்கிங் புக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன் எல்லாம் புக் ஃபேரில் வாங்கினது இது மாதிரி கண் கண்காட்சி போடுறது கலை கண்காட்சி கலை கண்காட்சினா அதை வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து ஒரு நாடகம் மூலமாக இல்லைன்னா ஒரு உரையாடல் மூலமாக வந்து வெளிப்படுத்துறது கலை கண்காட்சி அதையும் ஸ்கூல் டேஸில் பண்ணியிருக்கேன்

வேறு கண்காட்சினா எக்ஸிபிஸன் பாக்கிறது மட்டும் இது மாதிரி ஒரு மெட்டீரியலாக செஞ்சு வச்சுருப்பாங்க இப்டிலாம் வந்து இருந்தால் சேவ் பண்ணலாம் இப்படி இருந்தால் சேவ் பண்ண முடியாது அப்படின்னு வந்து திங்ஸ்லேயே செஞ்சு வச்சுருக்கறது எக்ஸிபிஸன் மாதிரியும் அதை பாத்திருக்கேன்

அ அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் மூலமாகவோ நாடகம் மூலமாகவோ ஒரு நல்ல விஷயத்தை வந்து மக்கள்ட்ட கொண்டு போகிறது வந்து கலை கண்காட்சி ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துல இருக்குது வேறு எக்ஸ்போவிற்கு செல்ல விரும்புகிறீர்களா எக்ஸ்போன்னா பொருட்காட்சி மாதிரியா பொருட்காட்சி போயிருக்கோம் போயிருக்கோம் பொருட்காட்சியும் போயிருக்கோம் அது மைண்ட் ரிலாக்சேஷனுக்காக நல்ல ஃபேமிலி ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணி போயிருக்கோம் நல்லாயிருக்கும் பொருட்காட்சியும் சரி அருங்காட்சியகம் அது அதுலேயும் வந்து ஸ்கூல் டேஸில் கூப்பிட்டு போய்ருக்காங்க அதில் பழைய பழமையான பொருள்லாம் வச்சிருக்கிறது அங்கே நிறையா பார்க்கலாம் அந்த காலத்தில் வந்து திங்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க ஈவன் அந்த காலத்தில் வீடு கூட எப்படி கட்டியிருக்காங்க ஒரு ஒரு இப்போ நம்ம நம்ம வீடு மாதிரி தான் ரூமு கிச்சன் இருக்கிறது ஆனால் அந்த காலத்தில் அதுவே டிஃபரண்டாக இருக்கும் எல்லாம் மண்பானையில் இப்பயும் இருக்குது ஆனால் மோஸ்ட்டாக இல்லை அந்த காலத்தில் எல்லாம் மண் பானையில் செஞ்சது எல்லாம் நேச்சுரலாக இருக்கு இருக்கும் எல்லாம் கருங்கற்களால் செஞ்சதாயிருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இன்று வரையும் இருக்குன்னா ஸ்ட்ராங் இல்லாமலா ரொம்ப அது நல்லா எக்ஸ்பென்சிவ் தான் செம்மையாருக்கும் அருங்காட்சியம் அது மாதிரிலாம் போனால் நம்ம பாக்கிறது நிறைய தெரிஞ்சுக்கலாம் பழமையான மக்கள் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படி அது எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் பாக்கிறதுக்கே அது அது அருங்காட்சியகம் அதுக்கு போய்ருக்கோம் பொருட்காட்சி மாதிரியும் ஃப்ரண்ட்ஸ் ஃப்ரண்ட்ஸ் கூடயும் போயிருக்கோம் ஃபேமிலி கூடயும் போய்ருக்கோம் நல்லாயிருக்கும் பொருட்காட்சிக்கு போகிறதும் அதுவும் நல்லாயிருக்கும் நாங்கள் கலை கலை கண்காட்சி எல்லாம் ஸ்கூல் டேஸில் பார்த்தது தான் ஒரு நல்ல விஷயத்தை மக்கள்ட்ட வந்து எந்தளவுக்கு வந்து கொண்டு போய் சேக்கிறோம் அதெல்லாம் கலை கண்காட்சி மூலமாக நம்ம வந்து கொண்டு வெளிப்படுத்தலாம் ஒரு ட்ராமா ஸ்கூல் பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ஒரு ட்ராமா மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு சேக்கிறது அப்புறம் நம்ம விஷயங்களை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறது